நான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கொய்யா கன்றும் ரோஸ் செடியும் வச்சுருந்தேன் ரோஸுனா ரொம்ப பெரிய ரோஸ் கிடையாது பட் ரோஸ் மாதிரி பூக்கும்ல அந்த மாதிரி ரோஸ் வச்சுருந்தேன் அது வந்து அந்த ரோஸ் செடி என்னென்னா கொஞ்சம் அப்படியே தழைலாம் கொட்டி வாடி போகும் அப்புறம் திரும்ப துளுர்க்கும் அதே மாதிரியே வந்து ரொம்ப வருஷமாகவே அது ஒரே இடத்துலே அப்டியே இருந்துச்சு சரி ஓகே உயிர் இருக்கு ஒன்றும் ஆகாது அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கே அப்படினுட்டு நான் வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக அது பூக்கவே இல்லை வருட கணக்காக அதே மாதிரி கொய்யா செடி வச்சுருந்ததும் கொய்யா செடி வந்து அது ரோஸும் கொய்யாவும் ஒன்னாக தான் வாங்கியிருந்தோம் அது ரோஸ் வந்து நாங்கள் கடையில் வாசலில் எடுத்துகிட்டு வருவாங்களே அவங்கள்கிட்ட வாங்கியிருந்தோம் ஆனால் கொய்யா கன்று வந்து நாங்கள் ஒரு ஒரு சிஸ்டர் மேரேஜுக்கு சிஸ்டர் இன் லா மேரேஜுக்கு போகும் போது அவங்கள் அங்கே கொடுத்தாங்க இந்த செடி கொடுக்கும் போது நான் வீட்டில் வாங்கிகிட்டு வந்து வச்சுருந்தேன் அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்து நிறையா பூ வச்சுருந்து நிறையா இப்போ காய் காய்ச்சிருக்கு இப்போ அதில் வந்து எவ்வளோன்னா சின்ன சின்ன கொய்யாக்காவாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொய்யா ஃபுல்லாகவே சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு தெருவில் உள்ளவங்க எல்லோருமே வந்து வாங்கிகிட்டு போவாங்க எங்களால் மூட்டை கணக்கில் நாங்கள் அதை பறித்து பறித்து கொடுக்குறோம் அதுக்கு அப்புறமும் அதுலேருந்து வெதை கொட்டி நிறையா செடி அதுலேருந்து வேற முளச்சதுனால நிறைய அடிஷ்னலாக வேற நிறையா மரம் வந்து இப்போ நிறையா கெளைகள் வச்சு நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நான் எங்கள் வீட்டுலருந்து இங்கே வந்ததனால நான் கல்யாணம் பண்ணி மேரேஜ் ஆகி வந்ததனால அங்கே இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த மாதிரி கொய்யாக்கா எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே வந்து கூட இங்கே நான் வந்து புகுந்த வீட்டுக்கு வந்த இடத்துல கூட வந்து சொல்வாங்க இது வந்து பாப்பா வைச்ச மரம் தான் இது நல்லா காய்ச்சி நல்லா வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் ஒரு ஒரு கம்பு பை ஃபுல்லாகவே வந்து கொய்யா தான் எடுத்துகிட்டு வருவாங்களே இங்கே வந்து எங்கள் மாமியார் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லோருக்குமே வந்து எடுத்துக் கொடுப்பாங்க என் மருமகள் வைச்ச செடின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம நம்ம வைச்ச செடி இவ்வளோ பெருசாக போய் காய் காய்ச்சி இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி அந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா இப்போ நல்ல பெருசாக போய் நிறையா பூத்துக்கிட்டு இருக்கு இப்போ நாங்கள் வெளியிலலாம் போய் பூ வாங்கணும்னு இப்போ சாமி மாடத்துக்கு இதுலாம் வாங்கணும்னாலே வந்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் அவ்வளோ பூ ரேட்டு அவ்வளோ ஜாஸ்தி விக்குது இப்போலாம் நாங்கள் வாங்குவதே கிடையாது அதை அப்படியே பறித்து பறித்து சாமிக்கு தலைக்கு அப்படியே நாங்கள் அந்த பூவயே வச்சுக்கிட்ருக்கோம் இப்போ வெளிலேந்து பசங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து விளையாடுவாங்க அந்த பசங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா பறித்து தலையில் வச்சு விடுவாங்க ரொம்ப நாள் எங்கள் அக்கா எங்கள் சித்தி பொண்ணுக்கிட்டே எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் அக்கா வச்சு ரொம்ப வருஷமா இது துளுர்க்காம இப்போ வந்து துளுர்த்து இவ்வளோ பூ பூத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெருவில் உள்ளவங்களும் வந்து இவங்கள் வீட்டில் இவ்வளோ பூ அழகாக இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு வந்து சொல்வாங்க சரி நம்ம வைச்ச செடி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் வந்து ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும்